ஹலோ சொல்லுங்கள்ண்ணா சொல்லுங்கள் அக்கா ஆ டிரைவர் தான் என்ன மாதிரி கார் வேணும் ஃபைவ் சீட்டராக இல்லை செவன் சீட்டரா அஞ்சு பேர் போகறமாரியா ஏழு பேர் போகறமாரியா ஏழு பேர் போகற மாதிரியா சரிங்க எந்த ஊர் தருமபுரி அங்கேருந்து எங்கே போகணும்

ம் மூணு நாளாக சரிங்க கார் வந்து எப்படி ஒரு நாள் வாடகையாக பேசிக்கிறீங்களா இல்லை கிலோ மீட்டரு கணக்கவா கிலோ மீட்டர் கணக்குன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கள்ள அந்த இடத்தில் இருந்து அங்கே மூணு நாள் சுற்றுறங்கள மூணு நாள் எத்தனை ஊர் மேக்ஸிமம் மூணு நாள் ஆயிரம் கிலோ மீட்டர் சுத்துறங்கனா ஒன கிலோ மீட்டருக்கு பதிமூன்ரூவா இப்போ ஆயிரம் கிலோ மீட்டர்ன்னா பதிமூணாயிரம் ஆயிடுச்சு ஆ இதே நாள் வாடகைன்னா இப்போ கார்க்கு ஒரு நாளைக்கி மூணாயிரரூவா மூணாயிரத்து ஐநூறுரூவா வாடகை வரும் மூணாயிரம் மூணாயிரத்து ஐநூறுரூவா ஆ டீசல் நீங்களே போட்டுக்குறமாதிரி டிரைவர் சார்ஜ் தனியாக தரமாதிரி

ஆ டீசல் நீங்கள் போட்டுக்கணும்ல வாடகை மட்டும் தான் கார் மூணாயிரத்து ஐநூறுரூவா அன்னக்கு எல்லாம் எவ்வளோ டீசல் வருதோ டீசல் நீங்கள் போட்டுக்கணும் டிரைவருக்கு செப்பரேட்டாக சார்ஜ் கொடுக்கணும் டிரைவர் சம்பளம்

ஆ ஆ காரெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கூட நான் காரோட போட்டோல்லாம் சென்ட் பண்ணுறன் வாட்ஸ்அஃப்பில் சரி என்னக்கு போகணும் சரி ஓகே மேம் நாளைக்கி வந்துரங்க அதுக்கு முன்னாடி ம் நாள் வாடகையே பேசிக்கலாமா இல்லை கார் வாடகையாவாக ஒரு நாள் வாடகை டீசல் போட்டு ஒட்றமாதிரியா ம் சரி ஓகே அக்கா